இப்போது வந்து என்ன உன் பாட்டு பிடிக்குமானா நான் வந்து பாட்டு ரொம்பவே நல்லா கேட்பேன் பாட்டு ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்பேன் அவ்வளோ தான் மற்றபடி எனக்கு பாட்டுனாலே ரொம்ப பிடிக்குங்க ஏ ஏ ஏ ஆர் ரஹமான் சார் சாங்காக இருக்கட்டும் யுவன் ஷங்கர் ராஜா சாங் சாரா சா சாரோட சாங்ஸா இருக்கட்டும் இமாம் சாரோட சாங்ஸா இருக்க எல்லாரோடய சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்ஸ்னா எனக்கு ரொம்ப விருப்பம் இந்தமாதிரி எல்லா பாட்டுமே நான் கேட்பேன் இப்போ வந்து சில டைம் இப்ப ட்ராவல் டைம்லா மெலோடி சாங் தான் கேட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து விண்டோ சீட் பக்க இந்தமாதிரி விண்டோ சீட்லருக்கப்போ இந்த மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு இயர் ஃபோனில் போ நம்ப போய்கிட்ருக்கப்ப அது வந்து ஒரு நல்லமாதிரி ஒரு மூ நல் அது நமக்கு வந்து ரொம்ப ஒரு பீஸான ஒரு மைண்ட் கொடுக்கும் இந்தமாதிரிலா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து எனக்கு மெலோடி சாங்னா ரொம்ப பிடிக்கும் எல்லா பாட்டுமே பிடிக்குங்க எனக்கு எல்லா பாட்டுமே நான் கேட்பேன் மோஸ்ட்லி எல்லா படத்திலவுள்ள பாட்டும் பார்ப்பேன் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் மெலோடி சாங்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் சும்மா இருக்கப்போலாம் நான் பாட்டு தான் கேட்பேன் நான் நின்றா பாட்டு நடந்தால் பாட்டு இந்தமாதிரி பொழுதன்றைக்கும் நான் பாட்டு தான் கேட்டுட்டிருப்பேன் அந்தமாதிரி ஒரு ஆள் தான் நான்